ஆக்சுவலா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து எது ரொம்ப ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிரசம் பாலில் செய்யப்பட்ட பால் கோவா பாலில் பாலில் செய்யப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த கரும்பு ஜூஸ்ஸு வெல்லத்தில் செய்யப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதையும் தாண்டி கள்ளகுறிச்சியில் எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கடலை தோசை கடலை முட்டாய் இந்த மாதிரி கடலையில் செய்யப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ்ஸும் கட கள்ளக்குறிச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவற்றை தயாரிக்க என்ன பொருட்கள் அல்லது சமையல் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது அப்டின்னா இப்போ அதிரசம் எடுத்துகிட்டோம்னா அதுக்கு வந்து பச்சரிசி மாவு தேவைப்படும் வெல்லம் தேவைப்படும் பச்சரிசி மாவு அரிசி மற்ற வெல்லம் அப்படி அதெல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேயே அவங்கவங்க தோட்டத்துலேயே அவங்கவங்க காடுகள்லேயே இது எல்லாத்தையும் அறுவடை செய்கிறாங்க இப்போ அதிரசம் செய்கிறத்துக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து வெல்லம் அந்த வெல்லத்தை எதில் உற்பத்தி பண்ணுறாங்க அப்டின்னா கரும்பு அந்த கரும்பையும் நம்மளோடய காடுகளில் அவங்களே அறுவடை செஞ்சுக்கிறாங்க அறுவடை செஞ்சு அதை ஃபேக்ட்ரிஸ்க்கு கொண்டு போய் அதை சக்கரை ஆக்கிறது அதை வெல்லம் ஆக்கிறது எல்லாத்தையும் கள்ளகுறிச்சி மாவட்டத்தில் இவங்களே செஞ்சு அதை கொண்டு வந்து இங்கே அதிரசம் செய்கிறாங்க பால் சமந்தப்பட்ட பொருட்களையும் செய்கிறத்துக்கு இவங்களாவே மாடு வளர்க்குறாங்க அவங்கவுங்க வீடுகளில் இவங்களாவே மாடுகள் வளர்த்து அதில் கிடைக்க கூடிய பால் வந்து இவங்க வந்து பால் கோவா இந்த மாதிரி பால் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்கவங்க வீட்லேயே செய்வாங்க அதையும் தாண்டி ஃபேமஸான ஃபுட் அப்படினா கரும்பு ஜூஸ் கடலை சொல்லு கடலை தோசைக்கு தேவையான கடலைகளையும் அவங்கவங்க காடுகளில் அவங்களே அறுவடை செய்கிறாங்க அறுவடை செய்கிறத தாண்டி அதையே அவங்க ஃபேக்ட்ரிஸ்க்கு கொண்டு போய் உலர வக்கிறதா இருக்கட்டும் மற்ற இதை வச்சு செய்கிறதா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் அவங்களே செஞ்சு விற்கிறாங்க அப்புறம் கடலை தோசை ஆக்ஷுவலாக கள்ளகுறிச்சி மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதையும் தாண்டி எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நம்ம செய்கிற சாப்பாடு அந்த சாப்பாடுக்கு தேவைப்படுகிற அரிசி எல்லாத்தையும் இவங்களே காடுகளில் அறுவடை செய்கிறாங்க பாலில் செய்யப்பட்ட பொருட்கள் வெல்லம் அதிரசம் இதெல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் கடலை முட்டாய் கடலை தோசை அதுக்கு தேவப்படுகிற கடலைகள் எல்லாத்தையும் இவங்களா கையால் செஞ்சு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம்